பல தலைமுறையான குடும்ப சமையல்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எங்கள் எங்கள் பாட்டியம்மாவும் சரி அவங்களோட அம்மாவும் இது வந்து எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும் எங்கள் பாட்டியம்மா செய்வாங்க என்ன செய்வாங்கன்னால் இந்த நாட்டுக்கோழி கொழ கறிக்கோழி நாட்டு கறி கோழி கொழம்பு வந்து செய்வாங்க அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாவும் நல்லா செய்வாங்க எங்க பாட்டியம்மாவும் செய்வாங்க அவர்களோட அம்மாவும் நல்லா செய்வாங்களாம் அவங்களுக்கு எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கு அது தெரியும் அப்புறம் எங்கள் வீட்டில் என் சிஸ்டஸ்ர்ங்க அத்தை எல்லாமே எங்கள் குடும்பத்தில் வந்து இது வந்து நல்லா பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதையும் நானும் கற்றுட்டு நானும் செஞ்சுட்டிருக்கேன் இந்த நாட்டு கறிகோழிக் கொழம்புன்னா நல்லா பண்ணுவாங்க அதுக்கு வந்து மசாலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் இந்த பேக்கிங் மசாலாவெல்லாம் வாங்க மாட்டாங்க அது வந்து அதுக்கு தேவையான சீட்ஸ் என்ன என்னென்ன ஐட்டம் வேணுங்கிறதை இவங்க வந்து பிரிப்பர் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைப்பாங்க இப்போதெல்லாம் எங்கே அரைக்கிறாங்க எல்லாம் பேக்கிங் பேக் பண்ணிணது வாங்கி அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணிடறாங்க ஆனால் அப்படி பண்ணமாட்டாங்க அது வந்து அரைப்பாங்க என்ன வேணும்கிறது மிளகு சீரகம் தனியா மல்லி வரமொளகாய் இதெல்லாம் வாங்கி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடராக அரச்சு அதை வந்து அரைச்சு அது நல்ல மண்சட்டியில் பண்ணுவாங்க எஸ்பெஷலி அடுப்பில் செய்வாங்க

விறகு பற்ற வச்சு மண் அந்த சட்டியில் தான் எங்கள் பாட்டிம்மாலாம் நாங்கெல்லாம் அடிக்கடி எங்கள் பாட்டி ஊருக்கு போவோம் அவங்க காட்டில் வீடு இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க நாட்டுக்கோழி வளர்ப்பாங்க வளர்க்கறத அதை பிடிச்சு நாங்கள் போயிட்டாலே அப்படி பண்ணுவாங்க அது ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா இருக்கும் அவங்க வந்து அந்த நாட்டுக்கோழி பிடிச்சு அவங்களாவே அவங்க கைப்பட நல்ல பாட்டி வயசானவங்கள் நல்லா அரைச்சு அவங்க அந்த மசாலாவெலாம் தடவி எங்கள் தாத்தா பாட்டி மட்டுமே உட்காந்து செய்வாங்க அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா இருக்கும் நாங்கெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் என் தங்கச்சி என் தம்பி எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அவங்களே செய்வாங்க அந்த மண் சட்டியில் செஞ்சு அங்கேயே இலை அறுத்து போட்டு செஞ் சாப்பிடுவோம் அது ரொம்ப ஜாலியாக நல்ல அவங்க செய்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து எங்க குடும்ப சமையல்னால் அதை அது செய்வாங்க இந்த கருவாட்டு கொழம்பு செய்வாங்க கருவாட்டு கொழம்பு இந்த கறி நாட்டுக்கோழி நாட்டுக் கோழிக்கறி இந்த கருவாட்டு கொழம்புலாம் எங்கள் குடும்பத்தில் வந்து அது ஒரு குடும்ப சமையல் மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எப்போயுமே அடிக்கடி இதை செய்வாங்க நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அது வந்து உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியானது இந்த சளி பிரச்சனைங்கெலாம் இந்த கருவாடு சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க அதுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலாவெலாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து தனியாகவே என்ன பண்ணுவாங்க சின்ன வெங்காயம் இந்த பூண்டெலாம் நிறையா போட்டு அதெல்லாம் ரொம்ப நம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுதானே ஆரோக்கியமானது அதனால் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு நிறையா போடுவாங்க இந்த மிளகு சீரகம் தனியாவெலாம் நல்லா அரைப்பாங்க நல்லா அரைச்சு இது வந்து செய்வாங்க எங்கள் பாட்டியம்மா அவங்களோட அம்மா எங்கம்மா நாங்கள் என் சிஸ்டர்ஸுங்க எங்கள் அத்தை எல்லோருமே வந்து எங்கள் குடும்ப சமையலாகவே நாங்கள் போனாலே ஊருக்கு போனாலே ஃபஸ்ட்டு வந்து இந்த நாட்டு கோழிக் கொழம்பும் இந்த கருவாட்டுக் கொழம்பும் செய்வாங்க இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் நல்லாயிருக்கும்